ஆ ஆமாங்க ஆ சரிங்க ஆ ஆ சரிங்க ஆ ஓ இது கம்மியாக தாங்க இருக்குது ஒ ன் உங்களுக்கு என்ன காய் தேவையோ சொல்லுங்க நான் அதை எடுத்து வச்சுட்டு எடுத்துகிட்டு போகலாம் ஆ சரி ஆ பார்த்து பண்ணிக்கலாங்க ஆ ஆ சரிங்க இல்லை இல்லை எங்கேயும் போக மாட்டோம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் வெங்காயம் நீங்கள் ரேட்டெலாம் தெரிஞ்சுக்கிட்டிங்களா வெங்காயம் வந்து இருபத்தஞ்சு ரூபாய் கத்திரிக்காய் முப்பது ரூபாய் உங்களுக்கு என்ன காய் வேணும் அதை சொல்லுங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ரேட் சொல்கிறேன் ஆ வெங்காயம் எத்தனை கிலோ வேணும் தக்காளி எத்தனை கிலோ ஆ கத்திரிக்காய் எத்தனை கிலோ வேறு முருங்கைக்கா வாழை இல வேணுங்களா எத்தனை இல நூறு இலைங்களா சரி நீங்கள் கடைக்கு வாங்க நான் எல்லாம் எடுத்து வச்சிடுறேன் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் வேறு என்ன ஆ சரிங்க ஆ சரிங்க வந்து வாங்கிட்டு போங்க